ஹலோ வணக்கம் மேம் ஆஷிகா மேமா நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைஸர் பேசுகிறேன் ஆ அந்த இருபது இருபது ஆறு கல்யாணம் சொல்லிருந்தேன்ல ஆ அது வந்து இப்போது அதுக்கு வந்து ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்களாமா இப்போதான் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து ஆமாம் கொஞ்சம் சாமான் மட்டும் கொஞ்சம் அப்படியா அது கொஞ்சம் இப்போ எப்படியும் நீங்கள் பொருள் வாங்கிட்டு தானே செய்வீங்க சொல்லியிருக்க மாட் மற்றபடி செய்யலாம் இல்லல்ல ஆ அந்த கூட ஐந்நூறு பேருக்கு சேர்த்து ஐநூறு பேருனால் கூட இரநூறு பேர் அதாவது ஆயிரத்தி எழுநூறு பேர் சாப்பிட்றமாரியே இருக்கட்டும் ஓகேவா ஆ அதைப்பத்தி அவங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆ ஆமாம் மற்றபடி இது ம்யூசிக்கு சேர்ஸு டேபிள் எல்லாமே கரெக்டாக இருக்கும்ல ஒரே ஹால்லே ஆ ஓகே ஓகே ஒரே ஹால்லே எல்லாமே ஆ ஓகே ஓகே ஓகே மேடம்

ஓகே மேம் ஓகே மேம் அதேமாதிரி அந்த சேர் டேபிள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதாவது ஒரே ஹால்லே எல்லாமே இருக்கமாதிரி இருக்கட்டும் ம்யூசிக்லேந்து எல்லா ரிசப்ஷனிஸ்ட்லேந்து எல்லாமே ஆ ஆ சரி சரி சரி ஆ சரி அப்போது அந்தமாதிரியே பாருங்களேன் ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் இருக்க மாதிரியே பாருங்கள் ஆ ஓ ஒ டைம் ஆகுமா அந்த அந்த ஆ ஓகே ஓகே அந்த டேட்க்குள்ள முடிச்சிடுங்க பட்டு வந்து எல்லாமே கரெக்டாக எதுவுமே இதை குற சொல்கிற குற சொல்லாத அளவுக்கு இருக்கணும் ஓகே மேம் ஆ ஓகே ஓகே அதெல்லாம் பார்த்து தந்துக்கலான்னு சொல்லிட்டாங்க ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ தேங்க்யூ